எங்கள் சொந்தக்காரரு எங்கள் வீட்டுக்காரரு கூட பிறந்தவங்க ஆறு பேர் அண்ணன்தம்பிக எங்கள் வீட்டுக்காரரு முதலையே தவறிட்டாங்க எங்கள் குடும்பமே ரொம்பவுமே ஏழை ஏழையான குடும்போம்தான் எங்கள் வீட்டுக்காரோடய இன்னொரு தம்பி பய பசங்கதாந் எங்களுக்கு கொஞ்சோம் உதவியாக இருக்கிறாங்கோ ஏதோ ஒரு சின்ன இதாக இருந்தாலும் அவங்க இதை பயப்படாதே பெரியம்மா நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதையும் கொண்டு வந்து எங்களுக்கு தந்துடுவாங்கோ இந்த கொரோனா காலத்தில் கூட எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது நாங்கள் அப்போ வேறு ஊரில் குடி போயிருந்தோம் அந்த சமயத்தில் சாப்பாட்டுக்கும் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலையில நாங்கள் இருக்கோம் பெரியம்மா அப்படீன்ட்டு எங்களுக்கு கொண்டு வந்து அரிசி பருப்பு கையில் பணம் செலவுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனாங்கோ அந்த உதவியெல்லாம் எப்போவுமே எங்களால மறக்க முடியாது அதேமாதிரி எங்கள் தம்பியும் எங்களுக்கு எல்லாமே செய்வாங்க எங்கம்மா இப்போதா தவறினாங்கோ எங்கள் அவங்களால வர முடியாது இருந்தாலும் எங்களால அவங்களால முடிஞ்ச உதவியை அவர்களும் செஞ்சாங்கோ ஆனால் எங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் வேற்றுமை யாரும் பார்க்கவில்ல எல்லாம் கூட்டு குடும்பமாக நாங்கள் ரொம்ப காலமாக இருந்ததினால அந்த பாசம் அவர்களுக்கு இன்னுயும் இருக்குது